கும்பகோணம் டு தஞ்சாவூர் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன் க அது தான் காரு தான் புக் பண்ணி கேப் தான் புக் பண்ணி போனது அந்த கேப் புக் பண்ணி போனப்ப நாங்கள் பறப்பலாம் வர எனக்கு ஒருமாதிரி கேரியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதெலாம் அவங்க கொஞ்ச நேரம் நிற்பாட்டி இது பண்ணுவாங்க டீ எதாது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கேர் எடுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் சில ட்ரைவருங்க வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிறாங்க கேப்லாம் நல்லா ஸ்மூத்தாக இப்போ அந்த கேப் வந்து போகும் நம்ம போகக்குள்ள நமக்கு போகிறதே தெரியாதா மாதிரி இருக்கும் எ நமக்கு அந்த மயக்கம் கியக்கம் எங்கேயுமே இல்லாத மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக நம்மளை கொண்டுட்டு போய் அழகாக விட்டுருவாங்க தஞ்சாவூரில் விட்டுட்டு நம்ம சுற்றி பார்க்குற வரைக்கும் இருந்துட்டு அழகாக நம்மளை இருந்துட்டு பண்ணிட்டு நம்மக்கு லஞ்ச் இது பண்ணிட்டு நமக்கு அவங்களே எதாவது வேணும்னா நமக்கு செய்வாங்க மேடம் லஞ்ச் வாங்கி த தரவா தண்ணி வாங்கிட்டு வந்து தரவா எதாவது சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்து தரவானு அவங்களே கேபில் உள்ளவங்களே கேப் கேபில் உள்ள ட்ரைவர்ஸ்ஸே இந்த மாதிரி கேட்பாங்க ட்ரைவர்ஸ் மாதிரி நடந்துக்காம நம்மளோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அவங்க நடந்துப்பாங்க நமக்கும் ஒரு இதாக இதாக இருக்கும் நம்மளோடய ஒருத்தங்க ஒன்றிணைந்து இருக்காங்க அப்படி தான் நமக்கு நமக்கு தோணும் நமக்கு ஒரு இதாவே தோணாது அவங்க தனியாக பார்க்கணும்னே தோணவே தோணா அந்த மாதிரிலாம் நான் போயிருக்கேன் அன்றைக்கு தான் கேப் போயிருக்கிறது எனக்கு கேபில் போன மாதிரியே தெரியல நம்மளோடய சொந்த ட்ராவலில் நம்ம போயிருக்கமாதிரி தான் எனக்கு நம்ம வீட்டில் கார் இருக்குது இருந்தும் நாங்கள் கேப் புக் பண்ணி தான் போனோம் எங்களோடது வெளியில் இருக்குது சவாரி போயிட்டு நாங்கள் வெளியே அதர் கேபு புக் பண்ணி நாங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்போ போயிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமித்து எங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமித்து எல்லாரையும் இது பண்ணி இது பண்ணி காமிச்சாங்க இதெல்லாம் அப்படினு இது பண்ணி காமிச்சாங்க எங்களுக்கு நல்லா இருந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த கேபு அப்புறம் ஆட்டோலெலாம் போயிருக்கோம் ஆட்டோலெலாம் வந்து பார்த்திங்கனா இங்கே இருந்து ஒரு பத்து நிமிடம் போகிறதுக்கு பத்து நிமிடம் இங்கேருந்து அந்த அடி வாசலில் இறங்குறதுக்கே ஒரு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் கேட்பாங்க ஒரு பத்து நிமிடம் தான் இறங்கி போயிட்டு அங்கே போய் இறங்குறதுக்கு அதுக்கு அவ்வளோ காசு கேட்பாங்க மேக்சிமம் முன்னாடிலாம் பார்த்தா நூறு ருபா தான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போல்லாம் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவே சார்ஜஸ்ஸு ஒரு இரநூறுபா கேட்குறாங்க இப்போ பத்து நிமிடத்துக்கே இரநூறுபான்னா அப்போ ஆட்டோகாரங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்களே டேக்ஸியோடய டேக்ஸி வ வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறாங்கனா ஒரு நாளைக்கே டேக்ஸி ஆட்டோ வந்து பத்தாயிரருபா அந்த மாதிரி சம்பாதிச்சுடுறாங்க ஆட்டோகாரங்களாம் ரொம்ப காசு அதிகம் பஸ்ஸில் ஆட்டோ பிள்ளைங்களாம் அழைச்சுக்கிட்டு போகிறது அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாவே போகிற மாதிரி நம்ம பண்ணலாம் ஸ்பெசிலிட்டிலாம் நிறைய அந்த மாதிரி பண்ணிணா பிள்ளைகள கொஞ்சம் பாதுகாப்பாக போனமாதிரியும் இருக்குங்க ஆட்டோவில் போகிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வேகமாக இத்தனை பிள்ளைங்க அழைச்சிட்டு போகாமல் ஒரு ஆட்டோக்கு அஞ்சு பிள்ளைங்க அந்த மாதிரி அழைச்சிட்டு போனால் பிள்ளைங்களாம் நல்லாயிருக்கும் பயணிகளை இதாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி டூரிஸம் பஸ் எல்லாம் போயிருக்கேன் டூரிஸம் பஸ்லெலாம் நல்லா இருக்கும் எனக்கு ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் போகிறது போகிறதே தெரியாமல் பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு என்ஜாய் ஃபீலோடய தான் நாங்க ஜாலியாக அரைட்ட அடிச்சிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் அதெலாம் எனக்கு பிடிச்சிருக்கும் பைக்கு புக் பண்ணுறது அப்படின்ட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்மே கேட்குறேன் புக் பண்ணிணா பைகில் வரும் பைகில் போய் விடுவாங்க அப்படின்ட்டு எங்கள் ஊர் கும்பகோணம் ஆனால் அந்த மாதிரி பெசிலிட்டிலாம் இல்லை திருச்சியில் அந்த மாதிரி இருக்கலாம் பைக்குக்கு கால் பண்ணோம்னா நம்ம பைகில் வந்து விடுவாங்க அப்படினு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் அதை கேள்விப்பட்டதே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெசிலிட்டி இங்கே பார்த்திங்கனா அந்த கலாச்சாரம் வந்து இதாங்க அந்த மாதிரி பைகில் இந்த மாதிரி புக் பண்ணி போகிறோம்னு வச்சுக்கோங்க இது வேறேகூடையோ போகிறாங்க அந்த மாதிரி கலாச்சாரம் அது தான் பார்ப்பாங்க அது மாதிரி பெசிலிட்டி அது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஆட்டோ டேக்ஸி டூரிசம் பஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லை பைக்லாம் அது எங்கள் ஊருக்கெலாம் செட்டே ஆகாது மோஸ்ட்லி ஆட்டோ தான் ஆட்டோ பஸ்ஸு இது மாதிரி நல்லாயிருக்கும் பஸ்ஸில் புக் பண்ணி போகிறது த இது மாதிரி சென்னை எல்லாம் புக் பண்ணி போகிறது எக்ஸ்ப்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் போனால் ஒரு கம்ஃபர்ட்டபுளாக சீட்டு கொடுத்துருவாங்க ட்ரெயினும் அப்படி தான் திருச்சி இது மாதிரி புக் பண்ணி போகிறோம் அப்படினு சொன்னோம்னா நல்லா இருக்கும் கம்ஃபர்ட்டபுளாக எக்ஸ்ப்ரெஸ்ஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ்ஸும் வந்து புக் பண்ணி போகிறது தான் நல்லா இருக்கும் ஸ்பெசிலிட்டி பாக ஃபுட்டு வந்து ட்ரெயின்லலாம் பார்த்தா அவ்வளோக்கி ஃபுட்டெல்லாம் நல்லாவே இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்